எனக்கு ஓசோவுடைய புக் வந்து படிக்க ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து எல்லாத்தையும் கவிதை நடையில் எழுதிருப்பாங்க அதை ஆழ்ந்து படித்தா மட்டுமே தான் அதனுடைய அர்த்தங்கள் வந்து வந்து புரிய வரும் அதில் அவங்க என்னத்தை பற்றி எழுதிருப்பாங்கனா பிரபஞ்சங்களோடு நம்மளை எப்படி தொடர்புப்படுத்தி பாக்கிறது அப்படின்ற ஆன்மீக தொடர்பு சம்மந்தப்பட்டதை பற்றி தான் அவங்க எழுதிருக்காங்க அதில் அதில் பிரபஞ்சம்னா என்ன அது ஒவ்வொன்றும் வந்து நம்ம உடம்புக்குள்ளையும் இருக்குது நம்ம உடம்பும் பிரபஞ்சத்தில் எந்தெந்த இடங்கள்லாம் என்னென்னன்ற மாதிரி விவரங்களை வந்து அதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க அவங்க மறுபடி ஆன்மீகத்துக்குள்ளே போகணும்னு சொன்னால் அது எந்தெந்த இடத்துலேந்து எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படிங்கிறத பற்றியும் அவங்க நல்லா தெளிவாக சொல்லிருக்கிறாங்க அதே மாரி வேதாத்திரி மகரிஷி அப்பா அவங்களும் புக்கு நிறைய எழுதிருக்காங்க மனவளக் கலைகள் அந்த மாதிரி அவுங்களுடைய புக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் வந்து அவங்க ஒவ்வொரு தலைப்புலேயும் ஒவ்வொரு என்ன சொல்கிறது ஒவ்வொரு ஒருத்தருடைய அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும் ஒவ்வொருடைய மன நிலைமை எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கனா என்ன மாமியார் மருமகள் உறவுனா என்ன அப்படின்ற மாதிரி தொழில்னா என்ன அந்த தொழில்ல வந்து நீ நிறைய பேரை சந்தித்தோம்னு சொன்னால் அவங்கெல்லாம் எப்படி நம்மக்கிட்டக்க பழகுவாங்க அவங்களுடைய மனநிலைமை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்ற டாபிக்கில் நிறைய அவங்க எழுதிருக்காப்ல அந்த அதலாம் படிக்கிறதுக்கு எனக்கு அதுலாம் ரொம்ப பிடிக்கும் அது போக ராவண காவியம் அந்த அந்த மாதிரி புக்ஸுலாம் நான் வந்து நிறைய படித்திருக்கேன் அதில் ராவணனுடைய வரலாறுகளை பற்றியும் நிறைய விஷயங்கள் அதில் வந்து படித்திருக்கேன் ஆனால் இப்போது வந்து அந்த வரலாறுகள்லாம் வந்து இப்போ நிறைய மாற்றம் வந்திருக்கு மறைக்கப்பட்டு வந்து இருக்குது ராவணன்னா அவங்கன்னா யார் அவங்க அரசர் அந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்டதில் சொல்கிறேன் அவங்க வந்து ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுக்கும் அதிபதியாக இருந்து எல்லா துறைகளிலேயும் எல்லா இதையும் கண்டுபிடிச்சு அந்தகாலத்துலேயே அவங்க எழுதி வச்சுட்டு போய்ருக்காங்க அதில் அந்த ஆன்மீக முறையில்